நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த டூரு சுற்றுலா போனோம்னு பார்த்திங்கனா நான் அப்போ செகேண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன் அப்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்திலே தான் பறவைகள் சரணாலயம் ஒரு கரவெட்டிங்கிற ஒரு இடம் இருக்கும் அப்போ வந்து ஒரு டெம்ப்போ மாதிரி ஒன்று இருக்கும் லாரியாட்டம் சின்ன லாரிமாதிரி அதில்தான் ஒன் டூ ஃபிஃப்த் எல்லாத்தையும் கூட்டிட்டுப் போனாங்கள் வீட்லேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருந்தாங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லைனாக ஒவ்வொரு கிளாஸாக லைனாக கூட்டிட்டுப் போனாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்புறம் செகேண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துனு போய்க்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தவங்களாக பறவைகள்லாம் நிறையா உக்காந்திருந்துச்சு டீச்சர்ஸ் வரிசையாக நின்னுகிட்டுருந்தாங்க பார்த்துக்குங்க அப்படினு சொல்லிட்டு கிளாஸ் லீடரை தான் ஃபஸ்ட்டாக நிற்க வைப்பாங்க இங்கே யாரும் போயிறாமாதிரி பார்த்துக்குங்க அப்படின் சொல்லிட்டு பறவைகள்லாம் காமிப்பாங்கள் இது பேர் பறவையோட பேர் இதுதான் இதுதான் அந்த பறவை இந்த பறவை இப்படிதான் இருக்கும் இந்தக் காலத்தில்தான் அங்கேருந்து இங்கே வரும் அப்படின் சொல்லி ஸோ ஒவ்வொன்றா சொல்லிக்கொடுத்துட்டுருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் அங்கே சாப்பிட வச்சாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் அவங்களும் வாங்கிக்கொடுத்தாங்க நாங்கள் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் இருந்துச்சு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க சொன்னாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கூலு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் செகேண்டாக டென்த்து படிக்கும்போது தான் இந்த போயிருந்தேன் எங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஞ்ச நாள்ல அந்த டூரை எப்போதுமே அரேஞ்ச் பண்ணுவாங்கள் எங்கள் ஸ்கூல்ல வேளாங்கண்ணி போயிருந்தோம்

நாங்கள் போய்ட்டு எங்களோட வேலை என்னென்ன ஏதாச்சும் வாங்கணுமோ வீட்டுக்கு என்ன பொருட்கள்லாம் வாங்கணுமோ இல்லை பக்கத்து வீட்டு சின்னப் பையன் அவங்களுக்குலாம் என்ன வாங்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கன ஒரு அட்டனன்ஸ் எடுப்பாங்கள் யார் யார் வந்துருக்கீங்க யார் யார் வரல அப்படினு சொல்லிட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு ரெண்டு பேராக கைகோர்த்துக்க சொல்லுவாங்கள் மா அப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போவாங்கள் போய்ட்டு அங்கே சாப்பாடு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருந்தத சாப்பிடுங்க அப்படினு சொல்லிட்டு சாப்பிட வைப்பாங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜூஸ் ஏதாவது வேணுமா அப்படினு சொல்லிட்டு எங்களுக்கு ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்தாங்க ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கொடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேன்ல ஏறினோம் போகிற வழியில் இன்னோரு ஏதோ ஒரு சின்னக் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டுப் போனாங்கள் போய் அங்கே பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் சாமி கும்பிட வச்சாங்கள் சாமி கும்பிட்டுட்ருந்தோம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்தோம் ஒரு இடத்துல நைட்டு ஒரு சர்ச்ல கூட்டிட்டு போனாங்கள் பூண்டினு ஒரு சின்ன ஒரு சர்ச்சுக்கு அங்கே போய்ட்டு ஒரு கேண்ட்டீன் இருந்துச்சு நைட்டு எல்லாத்துக்குமே ஃபுட்டு சொல்லிருந்தாங்கபோல் எல்லாத்தையுமே சாப்பிட வச்சாங்கள் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனயே அப்படியே கூல்டிரிங்க்ஸ் கடையில் போய் ஜூஸ்ஸு சொல்லிட்டாங்கள் அவங்க நைட் நேரத்திலயுமே அப்புறம் டீச்சர்ஸ்லாம் திட்டினாங்க ஏன் நீங்கள் ஜூஸ் வாங்கித் தர்றீங்க அப்படினு சொல்லிட்டு எங்களோடய வந்த ஃபாதரை திட்டினாங்க அவர் ஸ்டூடண்ட்ஸுக்கு தான் இதெலாம் பண்ணேன் பரவாயில்ல விடுங்கள் அப்படினு சொல்லிட்டு அவங்க எதைப்பத்தியுமே பொருட்படுத்தாமல் எங்களுக்கு பண்ணாங்கள் ஆனால் நாங்கள் ஒரு இடையில ரெண்டு மணிப்போல்தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டோம் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஐவி போயிருந்தோம் தேர்ட் இயர்ல ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர்தான் போயிருந்தோம் பிளாக் தண்டர்ல போய்ட்டு எல்லாமே டிக்கெட்டு ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தோம் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பஸ் வாடகைக்கு எடுத்து நைட்டு நேரத்தில் கிளம்புனோம் விடிய காலைல அங்கிட்டும் இங்கிட்டும் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் போனோம் பஸ்லயே பஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வேற ஆயிடுச்சு இடையில அப்புறம் விடிய காலைல ஒரு ஏழு மணிபோல்தான் அங்கேயே போயிருந்தோம் போய்ட்டு அங்கே என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஃபிரண்ஸோட எல்லாத்தோடையும் அப்புறம் அங்கேருந்து ஊட்டி அடுத்த ட்ரிப் எங்களுக்கு ஊட்டிதான் ஊட்டி மேலே போனோம் அங்கே போய்ட்டு தொட்டபெட்டா கொஞ்சம் இடங்கள்லாம் நிறையா பார்த்தோம் டீயிலை தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருந்த டீயே போட்டு வச்சிருப்பாங்கள் ஃபிரஷ்ஷான டீ அந்த டீயை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படினு சொல்லிட்டு டீ ரொம்ப அருமையாக இருந்துச்சு அங்கே டீத்தூளும் வித்தாங்கள் என்னென்னா வீட்டுக்கு வேணும்ணா வாங்கிக்கிறமாதிரி அப்புறம் டீத்தூள்னால் நான் ஒரு ரெண்டுகிலோவில வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் சாக்லேட் கம்பெனிக்குக் கூட்டிட்டுப் போனாங்கள் அப்படிதான் சாக்லேட் செய்கிறாங்க அப்படினு சொல்லிட்டு நாங்களாம் போய் சாக்லேட் எல்லாம் வீட்டுக்குத் தேவையான பொருட்கள் ஜெல்லி சாக்லேட்டு அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட்டு பிரவுன் சாக்லேட் இந்தமாதிரி சாக்லேட்லாம் வாங்குனோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துட்டு வரலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது கரைஞ்சிரும் அந்தச் சாக்லேட்டாக இருந்தால் அதனால வீட்டுக்கு வாங்கலை கொஞ்சம் மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் அப்புறம் அந்த இடத்துல செம்ம கூளிங்காக இருந்துச்சு போட்டிங்லாம் இருந்துச்சு போட்டிங் போனோம் அப்புறம் ஃபிரஷ்ஷான கேரட்லாம் வச்சிருந்தாங்கள் கேரட் சாப்பிட்டோம் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல மட்டும் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல்ல ரொம்ப சுத்தமாக ஃபுட்டு நல்லாவே இல்லை ஏதோ அப்புறம் மல்லுக்கட்டி அட்ஜஸ் பண்ணி அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி நாங்கள் நைட் நேரத்தில்தான் கிளம்புனோம் கிளம்பி நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பிருப்போம் விடிய கா காலையில் ஒரு பதினோரு மணிக்குதான் நாங்கள் வீட்டுக்கு வந்துருப்போம் அன்னக்கு சாட்டர்டே ரெஸ்ட்டு லீவ் எடுத்துட்டு அப்புறம் மன்டே எல்லாம் மறுபடியும் எப்போதும் போல் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோம்